தமிழ்நாட்ல வந்து எல்லோருக்குமே கல்வி வந்து இருக்கும் அமைப்பு எல்லோருக்குமே கல்வி வேணும் என்று தான் சொல்லிக்கிறாங்க அதில் நம்மள பார்த்திங்கனா ஸ்டேட் போர்டுனு சொல்லுவாங்க ஸ்டேட் போர்டு தான் நம்ம கல்விக்கு எல்லாத்துக்குமே வரும் ஸ்டேட் போர்டு மெட்ரிகுலேஷன் சென்ட்ரல் போர்டுனு சொல்லுவோம் ஸ்டே ஸ்டேட் போர்டு தான் நம்ம தமிழ்நாட்ல வந்து அதிகமாக யூஸ் பண்ணி பயன்படுத்திகிறாங்க பள்ளியில் வந்து எல்லா எல்லா இடத்திலயுமே வந்து நல்ல நிலையில தான் இருக்கிறது ஒரு சில பள்ளிகளில் வந்து நம் நல்ல நல்ல எண்ணங்களை கடைப்பிடித்தால் இன்னும் நல்லா பசங்கள் வந்து நல்லா வருவாங்க பசங்கள் வந்து இப்போ எண்ணிக்கை கொறஞ்சு கொண்டே வருகிறது கவர்மெண்டு கவர்மெண்ட்டு பள்ளியில் வந்து ஸோ இன்றைக்கு கொறஞ்சு கொண்டு வருது எங்கெயெல்லாம் காசு கட்டி கவ் பெரிய கல்வியில் படித்தா மட்டும்தான் படிக்கிறாங்கனு சொல்லிட்டு இருந்துச்சுன்னா எல்லாமே கவர்மெண்ட்டு பள்ளியை நோக்கி போகணும் ஸோ அது தான் என்னோடய கருத்தாக இருக்குது கிட்ட வந்து வாங்குவது வந்து செகண்டரி தொடக்கப் பள்ளி எல்லா பள்ளியிலும் வந்து இந்த பாடத்திட்டம் தான் எஸ் ஸ்டேட் போர்டு ஆஃப் கவர்மெண்ட் தான் எல்லா பள்ளியிலும் வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க எல்லோருக்குமே வந்து கல்வி வேணும் கல்வி எந்த வகையானது என்றால் எல்லோருக்குமே வந்து கல்வி வேணும் கல்வி வேணும்னாலும் எல்லோருக்கும் எல்லோரையும் படிக்க வைக்க கவர்மெண்ட்டு ஸ் கவர்மெண்ட்டு ஸ்கூலை வந்து அப்புறம் டெவெலப் பண்ணிணா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்